இந்தியாவின் பருவநிலை எப்படிபட்டதுனா இங்கே வந்து குளிர்காலம் பருவநிலை குளிர்காலம் மழைகாலம் வெயில்காலம் இது மூன்றுமே இருக்கிறது அதாவது சித்திரை வைகாசியில் வந்து வெயில் காலம் கோடை காலம் அது வந்து அப்போ வந்து ரொம்ப வெயில் வெப்பம் அதிகம் இருப்பதால் அப்போ வந்து விவசாயம் எதுவுமே பண்ண முடியாது அதனால் வெயிலில் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கிறதால அப்போது எந்த பயிர் வகைகளும் எதுவும் பண்ண முடியாது அதுமாரி ஆனி ஆடி ஆவணியில் அது வந்து மிதமான அது வந்து நல்ல மழை காலம் அப்போ வந்து மிதமான காலம் அப்போ வந்து நல்ல பயிர் நடுறத்துக்கோ இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கோ ஏற்ற காலம் அப்போ வந்து மிதமானதாக மிதமானதாக இருக்கும் வெயில் இருக்காது மழையும் இருக்காது அப்போ வந்து விவசாயம் பார்க்க ஏற்ற காலமாக இருக்கும் அதுமாதிரி புரட்டாசி ஐப்பசி விட்டா கார்த்திகை மார்கழியெலாம் ரொம்ப மழை காலம் மழை மழை காலம் வந்து நிறைய சேதங்கள் ஆகும் அப்போ அப்போ விவசாயத்துக்கு நிறைய சேதம் அடையும் அதனால மித மூன்று பருவங்களாக இருக்கிறது ஆமாம் பல இடங்கள்லேயும் நிறைய இடங்கள் வெவ்வேறுராகவும் இருக்குது எங்கள் ஊரில் இப்படிதான் இருக்குது இந்த மாதத்துல இப்படி இப்படி இந்த விவசாயம் பண்ணுவாங்க இந்தந்த மாதங்களில் அதனால் இங்கே இருக்கிறத நான் சொல்கிறேன்